ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் என்ன வேணும் ஆ சரி சொல்லுங்கள் என்ன என்னென்ன வேணும் பிரியாணி இருக்குது நம்ம கடையில் பிரியாணி தந்தூரி க்ரில் இருக்குது மீல்ஸ்னால் வெஜ்ஜி மீல்ஸ்னாலும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் வெஜ்ஜுல் இந்த ஃபுல் மீல்ஸ் இருக்குது அப்புறம் பிரிஞ்சு இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சைனீஸ் ஐட்டம்லாம் இருக்குது சிக்கன் ரைஸ் இருக்கு நூடுல்ஸ் இருக்குது ப்ரான் ரைஸ் இருக்குது மட்டன் ரைஸ் இருக்குது சிக்கென் பிரியாணி நூற்றி இருபது ருபா வரும் மட்டன் பிரியாணி நூற்றி எண்பது ருபா சிக்கென் பிரியாணியா எத்தனை பிரியாணி வேணும் சிக்கென் பிரியாணி ஆ ஒரு ப்ளேட்டு நம்ம கடையில் கேஜி கணக்கு இருக்கு ஒன் கேஜி ஒன் ஃபிஃப்டி வரும் நார்மல் பிரியாணினா நூற்றி இருபது வரும் அந்த இதில் வர அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல பாக்ஸில் மட்டும் இருக்கும் உங்களுக்கு ஒன் கேஜி எடுத்துக்கறிங்களா ஒன் ஃபிஃப்டி தான் வரும் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது அதனால ஆ ஓகே எ எத்தினை ஒரு பிரியாணி போதுமா ஆ சரி ஓகே சரி ஆ ஃபிஷ் பிரியாணி அதான் நம்ம கடையோடய ஸ்பெஷலே ஃபிஷ் பிரியாணி தான் ஃபிஷ் பிரியாணி ஒன்று எடுத்துக்கறிங்களா ஃபிஷ் பிரியாணி வந்து ஒன் ட்வெண்ட்டி தான் சேம் ரேட் தான் இல்லை அதுவும் கேஜி தான் நமக்கு வந்து ஐஸ்லாம் எக்ஸ்ட்ரா க்வாண்டிட்டி தான் அதிகமாக வரும் ஒன் கேஜி வாங்குனீங்கன்னா கொஞ்சம் க்வாண்டிட்டி அதிகமாக இருக்கும்

ஆ சாப்பிடலாம் க்வாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வைஸும் பெஸ்ட்டு தான் இல்லை நார்மலாக தான் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா சாப்பிட்லாம் ஆ இல்லை நார்மலா தான் இருக்கும் நம்ம கடையில் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சின கிடையாது அது சரி ஓகேங்க சரி வேறு ஆ பண்ணுவோம் இ எப்போ என்ன மேரேஜ் ஃபங்க்ஷனா எப்படி இல்லை ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷனா ஓகே ஆ பண்ணி தரலாம் பண்ணி ஆ சரி எத்தனை பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் ஆ சரி ஓகே நமக்கு வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்ட்டு அரிசி இவ்வளோன்ட்டு சமைப்பாங்க மாஸ்டரெல்லாம் அதான் ஒரு மூட்டைக்கு எப்படியும் மூவாயிரம் ருபாய் கிட்டத்தட்ட வாங்குவாங்க ஃபுல்லா வேணால்

ஆ சரி ஆ சரி ஓகே சரி இப்போது ஃபிஷ் பிரியாணி மட்டும் போதுமா ஃபிஷ் பிரியாணி சிக்கென் பிரியாணி ஆ ஆ சரி ஓகே ஆ பண்ணலாம் லோகேஷன் மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க நாங்க டெலிவரி பண்ணிடுறோம் டெலிவரி ஃப்ரீ தான் ஒரு ஃபை கிலோ மீட்டருக்கு ஃப்ரீ தான் ஷேர் பண்ணுங்க ஆ சரி ஓகே ஆ ம் ஆ சரி வேறு ஆர்ட்ரு ஏதாவது பண்ணும்மா சைடிஸ் ஏதாவது தந்தூரி இருக்குது க்ரில் இருக்குது சிக்ஸ்டி ஃபை அது மாதிரி ஆ அதுலேயே சிக்கென் அதே தான் இருக்கும் சிக்கென் இருக்கும் எக் இருக்கும் எக் மட்டும் ரைத்தா அப்புறம் ஆனியன்லாம் இருக்கும் ரைத்தா ஆனியன் அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி இல்லை அது தனியா தான் ஆர்ட்ரு பண்ணணும் அது ஆர்ட்ரு பண்ணிக்கலாமா ஓகே ஒரு சிக்கென் பிரியாணி ஒரு ஃபிஷ் பிரியாணி அவ்வளோ தான் ஆ சரி ஓகே ஆ ஓகே அமௌண்ட் மொத்தம் டூ ஃபார்ட்டி ஆகுது எப்படி ஜிபே பண்ணுறிங்களா இல்லை கேஷ் தருவிங்களா சரி இது உங்களுக்கு ஸ்கேனர் செண்ட் பண்ணுறேன் அதில் பண்ணிவிட்டுருங்க ஆ சரி ஓகே ஓகே